பைக்கிங் உலகத்தில் வந்து எனக்கு ஆவலை தூண்டும் இப்போது பிரபலமாக உள்ள சில போக்குகள் வழிகள்னால் என்ன சொல்லுவேனால் என்னைய பொருத்தவரைக்கும் எப்போதுமே எனக்கு ஆர்வத்தை தூண்டுகிறதே எல்லாேருக்குமே ஆர்வத்தை தூண்டுகிற ஒரே இடம் என்னதுனால் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற லடாக்குனு ஒரு இடம் இருக்குது மணாலி அங்கே வந்து எல்லாேருக்குமே போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும் விருப்பமாக இருக்கும் அது வந்து எல்லாேருடயும் ஒரு கனவாக இருக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இங்கே போய்ட்டு வந்துடனும் அப்படின்னு எல்லாேருக்குமே அந்த கனவு இருக்கும் அந்த கனவில்தான் எனக்கும் கண்டிப்பாக அந்த கனவு இருக்குது நான் வந்து என்னோட வாழ்க்கையில் ஒரு தடவையாது நான் அங்கே பைக்கே பைக்கில் போய்ட்டு வந்துடனும் அப்படின்னு நான் ஒரு கனவில் இருக்கேன் கண்டிப்பாக போவேன் நாங்கள் என்னோட ஆசையெல்லாம் நான் நிறவேத்திக்குவேன் இப்போது வந்து அந்த மணாலிங்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிரபலமாக பேசப்படுது அதே சமயம் அங்கே உள்ள அந்த சுகாதாரம் சூழ்நிலை அந்த இயற்கை யே அந்தமாட்டம் ஏகப்பட்ட காட்சிகளும் இயற்கை காட்சிகளெலாம் அங்கே இருக்குது அதே சமயம் பனிப்பொலிவு ஏற்படும் சில நேரங்களில் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பனியால் மூடி இருக்கும் ஒரு சில இடங்கள்லல்லாம் து சாலைகளெலாம் ரொம்ப ஆபத்தாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் பள்ளத்தாக்குகளிருக்கும் நம்ம சாலைகளிலே தண்ணி ஓடும் பா பார்க்குனு குண்டும் குழியுமாலாம் இருக்கும் நம்மளால் அதெலாம் கடந்து போகிறதுலாம் நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் பைக்கிங் ஓட்டும்போது நம்மளுடை வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகள நம்ம இதுமாட்ட நம்ம கடந்து போகனு போகணும் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நம்ம வந்து இப்படி பைக்கிங் பண்ணும்போது நான் அதனாலதான் முக்கால்வாசி பைக்கிங்கே பண்ணுறேன் அதே சமயத்தில் எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய இலக்காகவே நான் வெச்சுருக்கேன் கண்டிப்பாக போகணும் அப்படினு எவ்வளோ பணம் வந்து செலவழிந்தாலும் பரவாலை இதுக்காகவே தனியாக சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டிருக்கேன் நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் போவேன் இதுதான் என்னோட வந்து ஒரு பைக்கிங் ஆவலை தூண்டுவதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமாருக்கு